நான் சின்ன ஃபோர்த்து படிக்கும் போது ஒரு டிராயிங் வரைஞ்சேன் அந்த டிராயிங் வரையும் போது அதில் வந்துட்டு தலைவர்களை பற்றி வரைய சொன்னாங்க தலைவர்களை பற்றி வரையும் போது நான் காமராஜர் வரைஞ்சேன் அந்த காமராஜரில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின் சொல்லிட்டு எல்லாேரும் பாராட்டினாங்க அந்த பா அது தான் நான் பெருமைப்படக்கூடிய ஓவியமாக இருந்துச்சு என் பெற்றோர்கள்கிட்ட வந்து நான் இ யோ இ சாயங்காலம் சொல்லும் போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுத்திருந்தாங்க அந்த கிஃப்ட்டில் காந்தியடிகள் புக்கும் காமராஜர் புக்கும் இருந்தது அது எனக்கு பு ரொம்ப ரொம்பவே உதவும் வைச்சு வந்த மேம் சார் டீச்சர் கெஸ்ட்டு எல்லாேருமே சொன்னாங்க எப்படி அக்யூரேட்டாக இந்த வயசில் வரைஞ்சிருக்கீங்க எப்படி அப்படின் கேட்டாங்க ஆ நீங்கள் டிரை பண்ணிணா நம்மளால முடியாததுகிற ஒன்றும் எதுவுமே கிடையாது நம்மளும் ட்ரை பற்றி பார்த்தா நம்மளாலையும் முடியும் அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்களும் டிரை பண்ணி பாருங்க ஓகேவா நான் அதில் கலர்ஸ்யெலாம் சூப்பர் சூப்பராக அப்படியே பார்க்கற உண்மையான காமராஜர் எப்படி இருப்பார் அப்படி இருந்துச்சு